நான் எங்கள் அக்காவோட பசங்களுக்காக வந்து கலர் பென்சில் வாங்கிகிட்டு போனேன் அது வந்துவிட்டு ரொம்பவுமே கலர் ஃபுல்லாக நிறையா கலர்ஸ் இருந்துச்சு அது அவங்களுக்கு ரொம்ப யூஸ் ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வாங்கிகிட்டு போனேன் அதில் நிறையா டைப்ஸ் இருந்துச்சு கிரையான்ஸ் பென்சில்ஸ் அப்புறம் வந்துவிட்டு ஸ்கெட்ச்சு அந்த மாதிரி வந்துவிட்டு நிறையா பத்து விதமான கலரில் வந்துவிட்டு பென்சில்ஸ் எல்லாமே இருந்துச்சு அதை வந்து அதை சீவறதுக்காக ஷாஃப்னர் லப்பர் அந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு கலர் பென்சில் பாக்ஸ் கூட கொடுத்துருந்தாங்க அதை வச்சு நம்ம கலர் பண்ணிவிட்டு கலரை கூட அழிக்கிற மாதிரி லப்பர்ஸ் எல்லாமே இருந்துச்சு அது அவங்களுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு ட்ராயிங் பண்ணுறதுக்கெல்லாம்